சரியான இருப்பிடம் எண் ரெண்டாவது தாள் சூழல் உங்கள் இருப்பிடத்தை கண்டறிய டெலிவரி டெலிவரி பார்ட்னருக்கு துல்லியமான வழிமுறைகளை வழங்க வேண்டும் உங்கள் தள எண் குறிப்பிட்ட அடையாளங்கள் அல்லது வழி போன்ற தகவலை தகவல்களை வழங்குகிறீர்கள் நான் எப்படி தகவல் வழங்கறதுன்னா ஃபர்ஸ்ட்டு லொக்கேஷன் வந்து நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துக்கு டெலிவரி பண்ணுன்னு சொல்லிவிட்டு அட்ரெஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருவோம் என்ன டெலிவரி பண்ணாலும் அதுல நம்ம வந்து மென் நம்ம நேம்மு நம்ப அட்ரெஸ்ஸு வித் ஸ்ட்ரீட்டு வித்து என்ன சிட்டி இருக்கமோ அதை சூஸ் பண்ணணும் அப்புறம் என்ன லேண்ட்மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவோம் அப்புறம் ஃபோன் நம்பரு நியர் எனி லொக்கேஷன் ஃபேமஸ் லொக்கேஷன் அந்த மாரி சொன்னால் கரெக்டாக வருவாங்க இல்லைன்னா டெலிவரி கிட்ட வர்றப்போ வந்து ஒன் ஹார் இல்லை த்ரீ ஹார்ஸ்க்கு முன்னாடி கால் பண்ணுவாங்க கால் பண்ணி இந்த மாரி வரோன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அதற்கப்பறம் நியராக அவரு நம்ம வந்து அதை லேண்ட்மார்க் கொடுத்துருப்போம் இல்லை லொக்கேஷன் கொடுத்துருப்போம் இப்போ ராணிபேட்னா ராணிபேட் கொடுத்துருப்போம் ராணிபேட்டில் வந்து ஒரு லொக்கேஷன் இருக்கும் ராணிபேட்னா பெரிய இதுவுல்ல ராணிபேட்டில் என்ன லொக்கேஷன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக இந்த ஊர் அந்த கலெக்ட்ராஃபீஸ் நியர்பை ராணிபேட் அப்படின்னு சொல்லுறது இல்லை அதற்கப்பறம் அந்த ஸ்ட்ரீட் நேம் சொல்லுறது அந்த ஸ்ட்ரீட் நேம்மோட வந்து எதாச்சும் ஒரு போஸ்ட் ஆஃபி இருந்தால் போஸ்ட் ஆபீஸ் இல்லை கெஃப்பே இருந்தால் கெஃப்பே இல்லைன்னா காஃபி பார் இருந்தால் காஃபி பார் அதில் எதாச்சும் ஒரு லொக்கேஷன் நம்ம சொல்லிவிட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் வாங்க அந்த ஸ்ட்ரீட்டில் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லலாம் அப்போயும் அவங்களுக்கு தெ அவங்களுக்கு தெரியலன்னா நம்ம கூகுள் மேப்பில் கரெண்ட் லொக்கேஷன் எடுத்து நம்ம சென்ட் பண்ணலாம் அதற்கப்பறம் வேறு என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டு டே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆட்ரு போட்றப்ப தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஸ்டமாக இருக்கும் செகண்ட் ஆர்டர் எடுக்குறப்போ வந்து அதே பெர்சன் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லேண்ட்மார்க் சொல்லணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ரிப்பீட்டெடாக ஆர்டர் போடணுன்னா அவங்களுக்கு ஆர்ட்ரு தெரியும் இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் தெரியும் நம்ம எப்போயாச்சும் ஆர்ட்ரு போட்டோன்னா லொக்கேஷன் சொல்லுறது கஷ்டம் இப்போ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ்ஸு அப்படி ஆர்ட்ரு போடுறோன்னா யார் எப்போ வேணா எந்த டெலிவரி பாய் வந்தால் அப்போ அவங்களுக்கு எல்லா எல்லாருக்குமே நம்ம லொக்கேஷன் சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த லொக்கேஷன் இங்கே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம நம்ம வந்து கரெக்டாக லொக்கேஷன் அட்ரெஸ் கொடுத்தாதான் அவங்க வந்து கரெக்டாக வருவாங்க இல்லைன்னா அவங்க வர அவங்க வர வரைக்கும் நம்ம காண்டெக்ட்டில் பேசிகிட்டே இருக்கணும் இந்த இந்த ஸ்ட்ரீட்டு வாங்க அந்த ஸ்ட்ரீட் வாங்கண்ணா அப்புறம் கரெக்டாக வந்துருவிங்க அப்படின்னு சொல்லி சிலருக்கு வந்து டெலிவரி பாய்க்கு வந்து இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அட்ரெஸ் தெரியும் ஆனால் சில டெலிவரி பாய்க்கு வந்து தெரியாது என்ன தான் அட்ரெஸ் சொன்னாலும் பக்கத்து இருக்கிறவங்ககிட்ட கேட்டு ரோட்டில் யார் போகறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு இந்த தெ இந்த தெரு தானா அந்த தெருவு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வருவாங்க சிலர் சிலர் வந்து கரெக்டாக சொன்னால் அந்த ஸ்ட்ரீட் வழியாக தெரியும் ஏன்னா நியரில் இங்கே எங்கேயாச்சும் சரௌண்டிங்கில பல டெலிவரி கொடுத்துருப்பாங்க அப்போ தெரியும் இல்லைன்னா வந்து நியூவாக வந்தாங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கே நியூவாக வந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஸ்டமாக இருக்கும் டெலிவரி பண்ணுறத்துக்கு அந்த டைமில் வந்து நம்ம பார்த்து எடுத்து சொல்லி கொடுத்தா இது இப்படி இருக்குண்ணா அப்படி வரணும் இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம்